ஈரோட்டில் இருக்கிற முக்கியமான சுற்றுலாத்தளங்கள் அப்படின் பார்த்தோன்னா பண்ணாரி அம்மன் கோவில் கொடிவேரி அணை பவானிசாகர் அணை பெரிய மாரியம்மன் கோவில் இதெல்லாம் இருக்கு ஸோ முக் ஃபர்ஸ்ட்ல வந்துவிட்டு பண்ணாரி அம்மன் கோவிலில் வந்து என்ன ஸ்பெஷ் என்ன முக்கியமான ஸ்பெஷல் அப்படின்னா அங்கே வந்துவிட்டு உலக நாடுகளில் இருந்து எல்லாருமே வருவாங்க ஏன் அப்படின்னா அங்கே வந்து வேண்டுதல் வச்சிக்கிட்டா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்துவிட்டு ஒரு கிணறு ஒன்று இருக்கு அந்த கிணத்துல பார்த்தோம் அப்படின்னா அது பூட்டி வச்சிருப்பாங்க ஸோ அங்கே வந்துவிட்டு நிறையா வந்து வித விதமான பறவைகள் எல்லா வரும் ஸோ அதை வந்து பார்வையிடுறதுக்கு வருவாங்க ரெண்டாவது அங்கே யானைகள் மான்கள் எல்லா வந்துவிட்டு கூட்டம் கூட்டமாக வரும் ஸோ அதையும் பார்க்கறதுக்கு வருவாங்க ரெண்டாவது பார்த்தோன்னா கொடிவேரி அணையில் கொடிவேரி அணையில் வந்துவிட்டு சுவாரசியமான விஷயோம் என்னன்னா பரிசலில் வந்துவிட்டு போகறது அங்கே வந்து எப்பைமே வந்து ஞாயித்து கிழம வந்து நிறைய பேர் வருவாங்க அடுத்தது பவானிசாகர் அணையில் பார்த்தோன்னா அங்கே மீன்தான் வந்துவிட்டு மீன் விற்பனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் அங்கே வந்து சுற்றுலா பயணிகள் வந்துவிட்டு அதிகமாக வருவாங்க ஸோ ஈரோட்டில் வந்து பெரிய மாரியம்மன் கோவில் வந்துவிட்டு ரொம்ப முக்கியமாக தவிர்க்க முடியாத ஒரு சுற்றுலாதளமாக இருக்குது ஏன்னா அங்கே வந்துவிட்டு தேர் வந்து இழுப்பாங்க அந்த தேர் வந்துவிட்டு ஈரோடு மாவட்டத்திலியே ரொம்ப முக்கியமாக தவிர்க்க முடியாததாக ஏற்றுக்கறாங்க